இப்போது டூரிஸ்ட் பிளேஸ்னு எல்லாம் பார்த்தீங்கனா இப்போது அந்த காலத்திலலாம் வந்து அவ்வளவா எதுவும் இருக்காது பீச்சு இந்தமாதிரிலாம் எதுவும் இருக்காது ஆனால் இந்த இந்த இதில் பாருங்க பீச்சு பார்க்கு நிறைய மாலு இந்தமாதிரிலாம் நிறையா இருக்குது இப்போது பார்க்கில் இப்போது வெளிநாட்டில் இருக்கறவுங்க கூட இங்கே வந்து எல்லாம் பார்க்குறாங்க அந்தமாரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது நிறைய க நிறைய பேர் வராங்க பார்க்குறாங்க கொஞ்சம் இதாக இருக்கும் அந்த காலத்தில் கூட அவ்வளவா இருக்காது இப்போது கோவிலில் கூட பார்த்தீங்னா இப்போ செஞ்சி இதெலாம் நிறைய போயிட்டிருக்கு ஆனால் அது அப்போ இப்போ டுவென்டிக்கு மேலேலாம் போது அதேமாரி நிறைய டூரிஸ்டு பிளேஸ் நிறையா இருக்குது மாலு பீச்சு இந்த மாதிரி நிறைய பிளே பார்க்குக்கெலாம் போனால் நம்ம அந்த இடத்த விட்டு வர்றதுக்கே மனது வராது அந்தமேரி நிறையா இருக்கும் கப்பிள்ஸ்குனு பார்த்தீங்கனா நிறைய இப்போலாம் ஊட்டி கொடைக்கானல் வெள்ளி மலை இந்தமாதிரிலாம் நிறைய போகலாம் நம்ம